ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது